இப்போ கிராமத்தில் வந்து நாய் கடித்திருச்சினா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு ஃபஸ்ட் எயிட் மாதிரி வந்து பண்ணிவிட்டு உடனே வந்து நம்ம அவங்கள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடணும் நம்மளா வந்து எதுவுமே பண்ணக்கூடாது நம்ம வந்து எந்த மருந்தும் போட முடியாது நாய் கடித்திருச்சி அப்படின்னாவே நம்ம உடனே வந்து அந்த அதுக்கான ஊசியை தான் வந்து போடணும் அதனால் நம்ம எதாச்சும் ஆம்புலென்ஸ் அந்த மாதிரி எதுக்காச்சும் நம்ம கால் பண்ணிட்டு ஏன்னா வந்து கிராமத்தில் பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல வந்து ம மருத்துவம்லாம் மருத்துவத்துறைலாம் இருக்காது அதனால் வந்து நம்ம எப்போயுமே வந்து மொதல் எதாவது ஃபஸ்ட் எயிட் மாதிரி வந்து இடத்த கிளீன் பண்ணி விட்டு பண்ணிட்டு அவங்கள உடனடியாக நம்ம வந்து ஹாஸ்பிடலில் கொண்டு போய் சேர்த்துரணும் அப்போ தான் வந்து நம்மளால வந்து அப்போ அவங்கள காப்பாற்ற முடியும் ஏன்னா நாய் கடித்தா வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்னாகவும் வாய்ப்பிருக்குது வெறி நாய் அந்த மாதிரிலாம் நிறைய நாயிங்களாம் இருக்குது அதனால நம்ம நாய் கடித்துச்சி அப்படின்னா உடனே வந்து பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிடலில் கொண்டு போய் சேர்த்துரணும் ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்னா நம்ம உடனே ஆம்புலென்ஸ் அந்த மாதிரி எதுக்காச்சும் கால் பண்ணி அவங்கள உடனே வர வெச்சு நம்ம வந்து அவங்கள வந்து ஹாஸ்பிடலில் வந்து சேர்த்துரணும்